சொல்லுங்க மேம் உங்களுக்கு என்ன வேணும் என்ன ஆர்டர் பண்ணுறீங்க சிக்கன் ரோஸ்ட் இருக்குதுங்க மேம் தோசை இருக்குதுங்க மேம் சிக்கன் வறுவல் தோசை இருக்குதுங்க மேம் மட்டன் சுக்கா இருக்குதுங்க மேம் சிக்கன் வறுவல் இருக்குதுங்க மேம் செட்டிநாடு சிக்கன் இருக்குதுங்க மேம் செட்டிநாடு பிரியாணி இருக்குதுங்க மேம் உங்களுக்கு என்ன வேணுங்க மேம் ஆ ஆமாங்க மேம் ஆமாங்க மேம் ஆ இருக்குதுங்க மேம் ஓகேங்க மேம் உங்களுக்கு எந்த டைம்குள்ளே வேணுங்க மேம் நீங்களே டைமிங் சொன்னீங்கனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்குதுங்க மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் உங்களுக்கு தோசை வந்து ரொம்ப காரமா கம்மியாக அந்த மாதிரி நீங்கள் சொல்லிடீங்கனா எங்களுக்கு நாங்கள் கரெக்டாக கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவோங்க மேம்

சரிங்க மேம் இந்த ஆறு தோசையும் தனி தனியாக பார்சலாங்க மேம் இல்லை எல்லாமே ஒட்டுக்கா உங்களுக்கு தரணுமாங்க மேம் சரிங்கமா ஒவ்வொரு தோசையும் ஒவ்வொரு பார்சல்தாங்க மேம் சரிங்க மேம் ஆ சொல்லுங்க மேம் ஆ சொல்லுங்க மேம் ஆ சரிங்க மேம் ஆ ஓகேங்க மேம் ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் ஆ வேணாங்க மேம் நாங்கள் இந்த அட்ரெஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றோங்க மேம் சரி சொல்லுங்க மேம் இப்போ இப்போ நான் முன்னே சொன்னதே தாங்க மேம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா எங்களுக்கு சொல்லுங்க மேம் நான் உங்களுக்கு அதே மாதிரி அதே பார்சலில் உங்களுக்கு டெலிவெரி பண்ணிடறேங்க மேம் சரிங்க மேம் உங்களுக்கு ரெண்டு மணிக்குள்ள வந்துடுங்க மேம் ஆ சரிங்க மேம் உங்கள் அதுக்கப்புறோம் இது ரெண்டு மணிக்குன்னால் ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் கோபிச்சுக்காதீங்க மேம் சரிங்க மேம் உங்களுக்கு நாங்கள் டைமிங்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துட்றோங்க மேம் ஆ சரிங்க மேம்